எங்கள் மாவட்டத்தில் வந்து கற்றல் கற்றலுக்கான பயிற்சியாக எங்கேங்கலாம் இருக்குன்னா பையூரில் வந்து ஃபேமஸ்ஸான பயிர் பயிர் சம்மந்தமான அக்ரிகல்ச்சர் சம்மந்தமான ஒரு பெரிய பல்கலைக்கழகம் இருக்குது அதே மாதிரி வந்து குண்டல் பட்டி பக்கத்தில் வந்து கால்நடைகளுக்கு தேவையான எல்லா விதமான பயிற்சிகளும் கொடுக்குற பயிற்சி மையம் இருக்குது மாவட்ட அளவில் அதே மாதிரி மீன் பி மீன் வளர்க்குறத்துக்கு கோழி குஞ்சி வளர்க்குறத்துக்கு இந்த மாதிரியான நிறைய பயிற்சிகள் வந்து அந்த மாவட்ட கால்நடை மருத்துவ மருத்துவ கழகத்தில் வந்து தராங்க அதே மாதிரி வந்து மாசு கட்டுப்பாட்டு வாரியம் இருக்குது அங்கே போனாங்கனா பிளாஸ்ட்டிக்கை யூஸ் பண்ண கூடாது துணி பை தான் யூஸ் பண்ணணும் அப்படின்ற கற்றலை வந்து அங்க கற்றுக்கலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா சைல்டு ஹோம்ஸ் வந்து நிறையா இருக்குது அந்த சைல்டு ஹோம்ஸ் எதுக்காக நம்ம வந்து அடிக்கடி போகிறோம் அப்படினா அங்கே இருக்கிற குழந்தைகளுக்கு சில கல்வி முறைகளை சொல்லித்தரத்துக்காக போகிறோம் அதே மாதிரி இங்கே வந்து காரிமங்கலம் பக்கம் வந்து மாங்காய் மா மாம்பழத்து கூழை எடுத்து அதை வந்து டின்னில் பேக் பண்ணி அது வெளிநாடுகளுக்கு கொடுக்குறாங்க அந்த பயிர் அந்த கம்பெனிங்களாம் நிறையா இருக்குது அதே மாதிரி பயிற்சின்னு பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ஹையர் போஸ்டிங் போகிற பயிற்சினா நீட்டு டெட்டு டிஎன்பிஎஸ்சி போலீஸ்ஸு குரூப் எய்ட்டு இதெல்லாம் வந்து நம்ம வந்து எக்ஸாம் எழுதுகிறதுக்கு தேவையான எல்லா பயிற்சி மையங்களும் எங்கள் தருமபுரி மாவட்டத்தில் இருக்குது